கல்யாணத்தில் இப்போலாம் பரிசு பொருட்கள்னு கொடுக்குறது எப்பவும் நடக்கிற ஒரு வாடிக்கையான விஷயந்தான் முன்னெல்லாம் வந்து கொஞ்சம் சிம்பிளா செய்வாங்க இப்போ பரிசு பொருட்கள் கொடுக்குறது கொஞ்சம் மரியாதையாக நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க வசதிக்கேற்ப பரிசு பொருட்கள் கொடுக்கப்படுது ஏழை வீட்டு கல்யாணம்னால் பாத்திரங்களோட சின்னதாக ஒரு அரை பவுனோ ஒரு பவுனோ நகையும் கொடுக்குறாங்க ஆனால் அதிக பட்சம் மொய் பணம் குடுத்தால் அவங்க கல்யாணம் கடன் பட்டுந்தான் எப்படி செய்வாங்கன்னு அதுலேயிருந்து தப்பிக்கிறதுக்கு சவுகரியமா இருக்குதுனு மொய் வைக்கிறாங்க அதே போல் வரதட்சணையும் இப்போ கொடுக்காம கல்யாணம் நடக்கிறது இல்லை இருந்தாலும் முன்னே மாதிரி இல்லாமல் இப்போ பெண்களுக்கு படிப்பறிவு அதெல்லாம் கொடுத்தறதுனால ஒரு ஈக்குவலாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சரி ஆயிடுது அதனால் வந்து ரொம்ப இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணுன்னு அவங்கள்ட்ட எல்லாம் கேட்காம ஒரு சிம்பிளாக நீங்கள் கொடுக்குறத கொடுங்கன்னு திருமணத்தை நடத்துகிறாங்க